ஒருத்தர் தேசிய கீதம் பாடுறத்துக்கும் மேடை ஏறி ஒரு சினிமா பாடல பாடுறத்துக்கும் உண்டான ஒரு வித்தியாசம்தான் முக பாவனைகளும் உடல் மொழியும் கொடுக்குற ஒரு பெரிய வித்தியாசன்னு நான் கருதுகிறேன் எடுத்து பாருங்களேன் இளையராஜாவோ ஏஆர் ரஹ்மானோ ஒரு மேடை ஏறி ஒரு பாடலை பாடுறாங்கன்னா இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை சலிக்காமல் அதை கேட்பாங்க அதை பார்பாங்க ரசிச்சு பார்ப்பாங்க அதை மீண்டும் மீண்டும் பார்க்க அவங்களுக்கு ஒரு மாதிரி தூண்டுதல் ஏற்படுதில் இது எதனால் கண்டிப்பாக அந்த பாடல்னால் மட்டும் இல்லை அவங்க முக பாவனைகள் அவங்க உடல் மொழிகள் இதெல்லாமே அங்கே ஒரு முக்கியமான ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ணும் இப்போது இதேமாதிரி இந்த பக்கம் எடுத்து பாருங்க ஜனகனமன பாடுற ஒருத்தரையோ இல்லை வந்தே மாதரம் பாடுற ஒருத்தரோ கொடியை பார்த்து மேல் நோக்கி நின்றவாறு அப்படியே கைகளை வெரைப்பா வச்சுக்கிட்டு பாடினாருன்னா அதை நீங்கள் எவ்வளோ நேரம் பார்ப்பீங்க அவர் பாடல் என்னதான் இனிமையானதாக இருந்தாலும் தேன்போல இருந்தாலும் அதை நம்ப கேட்கதான் நல்லாயிருக்கும் பார்க்க வந்துட்டு பெரிதாக நமக்கு ஈர்ப்பை ஏற்படுத்தாது இதேமாதிரிதான் நம்ப குரல் வளம்ங்கிற ஒரு விஷயம் முக்கியமாக இங்கே வருது நம்ப நம்ப உடல் மொழியோ இல்லை நம்ம முக பாவனைகளோ மற்றவங்கள பெரிசா ஈர்க்கலைன்னாலும் இந்த குரல் வளம் அது வந்துட்டு கண்டிப்பாக ஈர்க்க வாய்ப்புண்டு தங்களையும் அறியாமல் ஒருத்தரை மறக்க வைக்கிறதுதான் இசை இசைங்கிறது வந்து நம்ப வாழ்க்கையோடய எல்லா காலகட்டங்கள்ளையுமே இருக்குது ஒரு குழந்த பிறந்த உடனே அது அழுகுற அந்த அழுகுரல் ஒரு இசை ஒருத்தர் சாக செத் சாக போகிறப்ப அவர் கேட்குற அந்த மரண ஓலம் ஒரு இசை அவர் செத்ததுக்கப்புறம் அவர ஊர்வலமாக கூட்டிகிட்டு போகிறத்துக்கு எல்லாரும் அடிக்கிற அந்த தாரை தப்பட்டை ஒரு இசை அந்தமாதிரி வாழ்க்கையோடய எல்லா பருவங்கள்லையும் எல்லா காலங்கள்லையும் இசை நமக்கிருக்குது யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் உங்களுக்கு ஒரு இன்றைக்கி ரொம்ப கெட்ட நாள் நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு பாடலை போட்டு கேட்குறீங்க அது சந்தோஷமான பாடலாக இருந்தால் உங்கள் சோகம் கொஞ்சம் குறையலாம் அந்த பாடலோடய உலகத்துக்குள்ளே நீங்கள் ஈர்க்கப்படுவீங்க அதே அது இன்னும் சோகமான பாடலாக இருந்தால் நீங்கள் இருக்கிற சோகத்துக்கு மேலே இன்னும் சோகமாயிடுவீங்க இதுதான் இசையோடய பலம் ஒருத்தரோடய உணர்ச்சிகளை பெரிசுபடுத்தி காட்டுறதுல இசைக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு நாம் இப்போ ஒரு திரைப்படமே பார்த்துட்ருக்கோம் அதில் என்னதான் வசனங்கள் பலமாக இருந்தாலும் நடிக்கக்கூடிய நடிகர் பெரிய ஆளாக ஒரு மாசான ஹீரோவாக இருந்தாலும் அவர் பின்னணி இசை என்று ஒன்று இல்லாமல் பார்த்தோனால் பின்னணி இசைங்கிறது இல்லாமல் போயிடுச்சுன்னா அவர் அங்கே ஒரு சாதாரண ஆளாகவே கருதப்படுவார் இது வந்து நிதர்சனமான உண்மை இப்போது நம்ப குரலை பராமரிக்கிறத்துக்கு என்னென்ன செய்யலாம்னு பார்ப்போம் நிறைய பேர் சொல்லுவாங்க புளியை கரைச்சு சாப்பிடு தேன்குடி சுடு தண்ணி குடித்தீங்கன்னா வாய்ஸ் நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்துட்டு சொ சொல்லுவாங்க இதெல்லாம் நீங்க பண்ணலாம் முக்கியமாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னால் நீங்கள் பாடும்போது உங்கள் தொண்டையில் வலி வராத மாதிரி பார்த்து பாடுங்க உங்கள் தொண்டை வலிக்க ஆரம்பித்துதுன்னா அந்த இடத்துல நிறுத்திக்கோங்க உங்களுக்கு இன்னும் பயிற்சி வேண்டும்னு அர்த்தம் பயிற்சி பண்ணுங்க வலிக்காத வரைக்கும் நம்பளால் எவ்வளோ கொண்டு போக முடியுது நம்ப குரலை எவ்ளோக்கு கொண்டு போக முடியுது அப்படின்னு மீண்டும் மீண்டும் பயிற்சி எடுங்க ஏனால் இந்த இடத்துல வந்து பயிற்சி எடுக்காமல் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்பளால் முழுமையா பண்ண முடியாது நம்பளால் வந்து சித் ஸ்ரீராம் மாதிரி ஒரு இழுத்து இழுத்து பாடணும் மூச்சு விடாமல் பாடணும் அந்தமாதிரி நினச்சீங்கன்னா பயிற்சி மட்டும்தான் வந்து இதுக்கான வழி மற்றவங்க சொல்லுற மாதிரி நம்ப தேன் குடிக்கிறதினாலையோ காரமா சாப்பிடாதனாலையோ கத்தி பேசறதனாலையோ உடனே சித் ஸ்ரீராம் மாதிரி பாடிட முடியாது அதனால் வந்துட்டு உங்கள் தொண்டை வலி எடுக்காத அளவுக்கு உங்களால் தினம் இவ்வளோ நேரம் என்னால் பாட முடியும் ஒரு இருபது நிமிஷம் என்னால் தொண்டை வலிக்காமல் என்னால் பாட முடியும் இவ்வளோ நேரம் என்னால் வந்துட்டு ஹை பிச்சில் பாட முடியும் பாடுங்க எல்லோருமே ஒரு கட்டத்தில் ஆரம்பிக்கத்தான் போகிறோம் நாம்ப ஒரு கட்டத்தில் ராஜாவாக ஆகணும்னால் ஒரு இடத்துல நம்ம சிப்பாயாக இருந்துதான் ஆகணும் அதில் தப்பு ஒன்றும் இல்லை அதில் கூச்சப்படுறதுக்கான எந்த விஷயமுமே இல்லை அதனால் இதை மட்டும் திருப்பி திருப்பி செஞ்சீங்கனாவே உங்களால் வந்துட்டு நீங்களே நினைச்சி பார்க்க முடியாத ஒரு வித்தியாசம் உங்கள் குரல் வளத்தில் உங்களுக்கே தெரியறதை நீங்கள் பார்க்கலாம்